ஹலோ குட் ஆஃப்டர்நூன் மேம் ஆ சக்தி ஸ்கூலா மேம் மேம் ஆ மேம் என் நேம் ஸ்ரீலதா என் சன்னோடய நேம் நகுலன் இப்போ தான் மேம் டென்த்து முடிச்சுருக்கான் டென்த்தில் ஃபோர் நயன்டி ஃபைவ் மேம் மார்க்கு ஓகே மேம் மேம் நான் உங்ள் ஸ்கூலில் இப்போ ஹயர் செகண்டரிக்கு அட்மிஷன் பற்றி பேசுகிறதுக்காக தான் மேம் இப்போ கால் பண்ணிணேன் ஆம் ம் மேம் மேக்ஸ் பயாலஜி குரூப்பு ஓகே மேம்

ஓகே ஓகே மேம் ஆ அதுதான் மேம் மேக்ஸ் பயாலஜி ஓகே தான்

ஓகே மேம் ஓகே ஆ ஓகே ம் ம் ஓகே மேம் ம் ஆ ஓகே ஆனில் இருக்கா மேம் ஓகே வரும் போது என்ன மேம் எடுத்துகிட்டு வரணும் ஏதாவதும் டீட்டெயில்ஸ் பர்ட்டிகுலர்ஸ் ஏதாச்சும் எடுத்து வரணுமா ஓகே ஆ

ஃபோட்டோஸ் எதுவும் தேவைப்படுமா மேம் ஓகே மேம் ஓகே மேம் இப்போ ஹாஸ்டல்னா இப்போ நாங்கள் எப்போ மேம் விசிட் பண்ணலாம் வீக் டேஸ்ஸு அந்த மாதிரி எப்போவும் விசிட் பண்ணலாமா அஞ்சுலேருந்து ஓகே மொபைல் அலோடா மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க எனக்கு எந்த டேட்டில் வரணும் அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்